ப்ரின்சிப்பில் மேமா மேம் குட் மார்னிங் நான் லக்ஷ்மி பேசுகிறேன் கெமிஸ்ட்ரி தேர்டு இயர் ஸ்டூடெண்ட் ஆ மேம் நான் பிடி பீரியடில் விளாண்டுட்டு இருக்கும்போது என்னோட ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு எப்போனா டூ டூ டேஸ் ஆகுது மேம் நான் பிட்டி சாருகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் அவங்க வந்து எதுவும் சொல்லல இன்னும் அதனால எனக்கு வந்து நியூ ஐடி கார்டு வேணும் யா ஓகே ஓகே மேம் ஆ பிட்டி சாருகிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் மேம் அவங்கள்ட்ட தொலைஞ்ச மிஸ் பண்ண அன்னைக்கே இன்ஃபார்ம் பண்ணேன் ஈவ்னிங் மிஸ் ஆயிடுச்சு நான் வந்து வீட்டுக்கு போய்டுவிட்டு தான் பாத்தேன் ஐடி கார்டு இல்லாதது அதற்கப்றோ நான் வீட்டுக்கு போய்விட்டு அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் அவங்க நான் பார்த்து சொல்லுறேன் அப்படினு சொன்னாங்க எஸ்டர்டே வந்து நான் லீவு அதனால வந்து என்னால் கேட்க முடியல இன்னிக்கு வந்து கேட்டேன் அவங்க வந்து நான் தேடி பார்த்துட்டேன் கிடைக்கல அப்படினு சொன்னாங்க ஒரு வேள ஓகே மேம் ஆஃபிஸ் மேனேஜ்மன்ட்டையும் இல்லனா ஹெச்ஆர் எங்கள் டிபார்ட்மென்ட்டு ஹெச்ஆர் கிட்டையும் சைன் எதாவது வாங்கனுமா மேம் யா ஓகே ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச்